குழந்தைங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக்கொடுக்றது வந்து முக்கியோம் தாங்க ஏன்னால் குழந்தைங்க எதிர்காலத்தில் தமிழ் மறக்காமல் இருக்கிறத்துக்கு நம்ம தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கணும் அதே சமய படிக்கும் போது ஸ்கூலுக்கு போகும் போதும் மற்ற மொழியை நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆங்கிலம் மற்ற மொழிகள் தெரிஞ்சாதான் மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கோ அவங்க படிக்கிறதுக்கோ ஒரு சிறப்பு தமிழ் வந்து நம்ம தாய் மொழிதானேனு நம்ம விட்டுட்டோம்னா அவங்க மறந்துருவாங்க அதனால் தமிழ் மொழியை நம்ம கற்று கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும் கற்று கொடுக்ணும் அவங்க மற்றவங் கிட்ட பேசும் போது தமிழில் பேச சொல்லணும் ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்ணும் ஏன்னால் பள்ளிக்கூடங்கள்லயோ மற்ற பணி ப செல்லும் போதோ ஆங்கிலம் தெரிஞ்சுருந்தாதா அவங்களுக்கு அல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வந்து தமிழ் மொழிய முக்கியமான மொழியாக வந்து நம்ம தாய் மொழியை அவங்களுக்கு கற்றுக்கொடுக்கறது நல்லது மற்ற மொழியும் கற்றுக்கொடுக்கணும் அதே சமயத்தில அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஆங்கிலமோ மற்ற மொழிகள்லயோ படிக்க வைக்கணும் அதுவும் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி அதனால் தமிழ் வந்து முக்கியமானதாலதா நாங்கள் கற்றுக் கொடுக்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்